நீச்சல் கிரிக்கெட் விளையாடுதல் மலையேற்றம் இந்த மாதிரி வெளிப்புற நடவடிக்கைகளெலாம் இருக்குது வீட்டுக்கு பக்கத்திலே பார்த்தோம்னா நீச்சல் குளம் இருக்குது பெரிய மைதானம் இருக்குது விளையாடுறதுக்கு மலை ஏற்றம் அப்புடின்ற மாதிரியான சுற்றி நிறைய மலைகள் கூட இருக்குது ஆனால் நீச்சல் பழக்கம் இல்லாதனால் நீச்சல் விளையாட்டை செய்ய முடியாது அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடுதல் அப்புடின்றது பார்த்தோம்னா அதில் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது அது விளையாடலாம் அதிகமாக வந்து விளையாட்ட வந்து கிரிக்கெட் விளையாட்டை விளையாட முடியாது அதுக்கான நேரமும் நமக்கு சரியாக அமையலை மலை ஏறுதல் அப்புடின்றது மலைகள் நிறைய பக்கத்தில் இருந்தாலுமே அதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு பசங்கள் குழந்தைகள்லாம் பக்கத்தில் விளையாடும்போது கொஞ்சம் விளையாடலாம் நீச்சல் அப்புடின்னு பார்த்தோன்னா குழந்தைகள் வேணால் நீச்சல் பழகறாங்க சுலபமாக நீச்சல் செய்வாங்க மலை ஏற்றம் இப்போ இருக்கிற நிலைமையில் பார்த்தோம்னா மலை ஏறுதல் அப்புடின்றதே கடுமையான ஒன்றாக இருக்குது இருக்கிற மண் சரிவு சில இடங்களில் பார்த்தோம்னா காஞ்ச மண் அந்த மாதிரிலாம் இருக்கிறனால மலை ஏற்றம் அப்புடின்றது ஒரு பாதுகாப்பானதாக இல்லை இந்த மாதிரி நம்ம பக்கத்தில் நிறையா இதுக்கான வசதிகள் இருந்தாலும் இருக்குது இதில் எல்லாம் ஈடுபடணும்னு ஆசையாகவும் இருக்குது ஆனால் அதுக்கான ந நம்மளோடய முயற்சிகளை வந்து எடுக்க முடியலை இல்லத்தரசியாக இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் இதில் ஈடுபடுறது குழந்தைகளை பார்த்துக்கிட்டு ஈடுபடுறதுன்றது கடினமான ஒன்றாக இருக்குது அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பாக அதை செயல்படுத்தியே ஆகணும் கணவர் கூட சொல்லுவார் இந்த மாதிரி விளையாட்டு நீச்சல் இதெல்லாம் உடலுக்கு ரொம்பவும் நன்மையை கொடுக்கும் அப்படின் சொல்லிகிட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக் செஞ்சுட்டு தான் இருக்கிற நடவடிக்கை எல்லாமே